இந்தியா இப்போ வந்து வளர்ச்சி அடைந்த நாடாக தான் இருக்குது வள வளர்ந்து கிட்டு தான் இருக்குது இப்போது இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் கடல் தொழிலு விவசாயம் இதுதான் ரெண்டு முக்கிய தொழிலா இருக்குது வெ விவசாயம் முழுக்க முழுக்க தொழில் கடல் தொழில் அது மாதிரி இருக்குது இப்போது பா டிஜிட்டல் மொ முறையில வந்து பேங்க்கு போகணுமோ எது ஒன்று போகணும்னாலும் ஒரு நாள் ஆகிரும் இப்போ அந்த இதுக்கு இல்லாமல் இப்போ சே கைபே தொலைபேசியிலே பணம் இருக்கிறனால் எல்லாமே பேமெண்டு பண்ணுறதுக்கு ஒரு கடையாக இருந்தாலும் சரி ஒரு பேக்கிரி கடையாக இருந்தாலுமே பஸ்ஸு டிக்கெட்டு எடுக்கிறதுக்குமே இப்போது எல்லாமே வந்துருச்சு இந்த பேமெண்டு வந்துருச்சு ட்ரெயினுக்கு மெட்ரோ ட்ரெயினுக்கு போய் எடுக்கிறதுனாலுமே ம பேமெண்டு ஆகி போயிற்று டிக்கெட்டு எடுக்கிறதுனாலுமே ஆன்லைன் பேமெண்டு எல்லாமே இப்போது அதே முறை ஆகி போயிடுச்சு அதனால் இப்போது இந்தியா வந்து வளர கூடிய நாடாக தான் இருக்குது